ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு நாலு மூணு ரெண்டாயிரத்து நாலு இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்து நாலு முப்பத்தி முப்பது ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு அஞ்சு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்து இருபத்தி அ மூணு